எங்க ஊரில் ஒரு ஒரு ஆஸ்பத்திரி இருக்குதுங்க அங்கே சின்ன ஆஸ்பத்திரிதான் ஆனால் ஊர் பெரிசு நாங்கள் ஏதாச்சும் வந்தாக்கா நாங்கள் கோயம்புத்தூர்தான் போவோம் அங்கே எக்ஸ்ரே சிடி ஸ்கேனு மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேனு அதுமாரி எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருக்குது நாங்கள் அது இங்கே டாக்டருங்கனால் முடியாததை அங்கே எழுதி அனுப்புவாங்க அங்கே போய் நாங்கள் செக்கப் பண்ணிகிட்டு வந்துடுவோம் இந்த சிடி ஸ்கேனு எல்லாமே அங்கே இது சுத்தமாக இருக்கிறதுனால எந்த பிரச்சினையும் இல்லை அப்புறம் ரத்த அழுத்தம் இப்போது சரிபார்ப்பு இது மட்டும் அங்கே வச்சுருக்குறாங்க ஏன்னாக்கா வயசானவங்க நிறைய பேர் இருக்குறாங்க சின்னவங்களும் வர்றாங்க பிரெக்னன்ட் ஆனவங்களும் வர்றாங்க அவுங்களுக்கெல்லாம் செக்கப் பண்ணுறதுக்கு அந்த மிஷின் மட்டும் இருக்குது மற்றபடி இப்போது ரொம்ப அவசியமானதாக இருந்தாக்கா தான் கோயம்புத்தூருக்கு எழுதி கொடுப்பாங்க நாங்கள் கோயம்புத்தூருக்கு போய் செக்கப் பண்ணிட்டு வந்துடுவோம் வந்து இங்க டீட்டெயில் சொன்னாக்கா மேற்கொண்டு அதுக்குண்டானதை என்ன செய்யணுமோ அதை பார்த்து செஞ்சுருவாங்க அதனால் எங்களுக்கு எந்த தொந்தரவுமில்லை ஏதா இருந்தாலும் நம்ம சின்ன ஆஸ்பத்திரியாக இருந்ததினால அங்கே போய் நாங்கள் பார்த்துக்குறோம்